ஆ ஆமாம்ங்க இன்ஜினியர் தான் சொல்லுங்கள்

ஸ்கொயர் ஃபீட்டுக்குங்களா ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணும்ங்களா மேலே அப்டியே கீழே இருக்கிற மாதிரியே அப்டியே மேலே கட்டுறீங்களா அப்படிங்களா சரிங்க சரிங்க அது பஸ்ட்டு வந்துவிட்டு நம்ம நீங்கள் பில்டிங் அப்ரூவல் வாங்கி தான் வந்து கீழே கட்டியிருப்பீங்க ஏற்கனவே ஆ இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நிறையால்லாம் ரூல்ஸ் கொஞ்சம் மாறியிருக்குது நம்ம அதுக்குத் தகுந்த மாதிரி ப்ளான் போட்டு பஸ்ட்டு இந்த கார்ப்பரேஷனில் இல்லைனா முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வந்துவிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும்

அதலாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம அ அறுபது ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம்ங்க

ஆ அந்த மாதிரி ஆ அது நம்ம அது அது நம்ம அது கால்குலேட் போட்டு நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் இல்லைனா ஆஃபீஸுக்கு வந்துடுங்க நீங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் வில்லேஜில் இருந்தால் கூட இப்போல்லாம் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் அப்ரூவல் வாங்கிட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு அதை அப்ரூவல் வாங்கிவிட்டு அது நம்ம வாங்கிவிட்டு கட்டும் போது தான் நமக்கு எந்தப் பிரச்சனையும் வராது இல்லைனா வந்து இப்போல்லாம் கவுர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து கேட்பாங்க அப்ரூவல் வாங்காமல் கட்டுனீங்கன்னா வந்துவிட்டு இடிச்சிருவாங்க அமௌண்ட்டு எல்லாம் அது ஒரு பதினைஞ்சி லட்சம் ரூபாய்க்குள்ளே கட்டிடலாம் ஆ இதுக்கு கீழே இருக்கிற மாதிரியே வேணும்ன்னா அப்ரூவல் எல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் நான் எல்லாத்துக்கும் சேத்து சொல்கிறேன் நம்ம இங்கே இப்போயே ட்ராயிங் போட்டு அப்ரூவல் வாங்கி ஆ நம்ம கீழே இருக்கிறத்துக்கும் இப்போ ஃபீஸ் கட்டணும் நம்ம ஆ ஃபீஸ் கட்டிவிட்டு தான் திருப்பியும் நம்ம கட்டுறோம் அதனால் அது எல்லாத்துக்கும் தோராயமாக ஒரு ஒரு ஒரு பதிமூணுல இருந்து பதினைஞ்சி லட்சம் ரூபாய்க்குள்ளே ஆகும் ஏன்னா உங்களுது ஸ்கொயர் ஃபீட் அதிகம் சின்ன வீடு மாரி இருந்தால் பரவாயில்லை நீங்கள் கொஞ்சம் பெருசாக சொல்கிறீங்க ஆ அதனால் ஆ அந்த அவ்வளோ ஆகும் ம் ஆ நீங்கள் ஆ சரிங்க